கிரகணம் பார்க்கும்போது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்து ஒரு முறை வரும் அந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த த்ரீ டி கிளாஸ் போட்டுக்கிட்டு பார்ப்போங்க கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உலக்கையை தூக்கி வெளியே வச்சிருப்பாங்க உலக்கை எப்போ சாயுதோ அப்போதா கிரகணம் வந்து முடியுதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் பார்த்துருக்கிறேன் நான் ஒரு சம்டைம்ஸ் வந்து பிர்லா கோளரங்கம் அங்கே போயிட்டு வந்து இந்த மாதிரியான கிரகணங்கள் வால் நட்சத்திரங்கள் போன்ற இந்த மாதிரியான விசேஷ இதல்லாம் பற்றி நியூஸில் நான் பார்த்துருக்கேன் நான் படிச்சிருக்கிறேன் நான்